தமிழகத்துல செல்ஃபி பாயிண்ட்டெலாம் நிறையா இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் கொடைக்கானல் ஏற்காடு ஊட்டி அப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா ஊர்லையும் கொடைக்கானலில் அஞ்சு ஏற்காடில் அஞ்சு அப்படியே நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் நிறையா கோவிலில் சூ செல்ஃபி பாயிண்ட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்குன்னு தனியாக இடோம் எல்லாம் அப்படிலாம் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் தமிழ்நாட்லெலாம் நிறையா இருக்குதுன்னு இப்போதெல்லாம் மேரேஜ் ஃபங்க்ஷனில் செல்ஃபி பாயிண்ட்டுன்னு க்ரியேட் பண்ணுறாங்க அது நல்லா நல்லா வரவேற்பாக நல்ல செம்மையா இருக்குது அந்த இதெல்லாம் இப்போதைக்கி நல்லா எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது அதுக்கான இதுவும் அவங்க கொடுக்குறாங்க இப்போ செல்ஃபி பாயிண்டெலாம் எக்கச்சக்கமாக இருக்குது தமிழ்நாட்டில் சூசைட் பாயிண்ட்டு அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம் அதுக்குனே அந்த பாயிண்ட்டை சூசைட் பாயிண்ட்டுனு தான் செல்ஃபி பாயிண்ட்டுனு சொல்கிறாங்க கருத்து செல்ஃபி பாயிண்ட் வந்து சுற்றுலாத்தலத்தில் நம்ம வைக்கலாம் வச்சுட்டு நம்ப அதை அப்படியே விட்டுறக்கூடாது விட்டுவிட்டு டெய்லி செக் பண்ணுற மாதிரி இருந்தால் வைக்கலாம் அதை விட்டுவிட்டு நம்ம வச்சுட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படி இல்லை ஒரு மாசம் போய்விட்டு போய்விட்டு அதை செக் பண்ணுன்றதெல்லாம் சேஃப்பாக இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு அப்படி அதுக்கப்புறோம் ஒரு வாரம் ரெண்டு வாரன்னு விட்டுப் போயிட்டு செக் பண்ணுறதுனா அது துருப்புடிச்சு அது பின்னாடி நம்மளுக்கே ஆபத்தாக வந்துடும் செல்ஃபி பாயிண்ட் எடுக்கிறப்போ செல்ஃபி நின்று எடுக்குவாங்க அவங்க மேலே விழுந்து அதை அவங்க உயிருக்குக் கூட ஆபத்தாகலாம் அதனால் வந்து அதை செக் பண்ணணும் அதை சேஃப்ட்டியாக கொண்டு போகணும் அப்படின்னா ஸ் செல்ஃபி பாயிண்ட் வந்து சுற்றுலா இதில் நம்ப வைக்கலாம் அதை வச்சு நம்ப வந்து கொண்டு போகலாம் அதை ஸோ அப்படி தான்